தோசைக்கல்லு ஒன்று வாங்கினோம் நான்ஸ்டி நல்லாயிருக்கும் எது போட்டாலும் தானா நல்லா தோசை ஊற்றுனம்னா நல்லா வந்துரும் ஏடா எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கள் சரின்னு அந்தத் தோசை கல்லை வாங்கி நாங்கள் என்ன பண்ணேன் தோசை ஊற்றி பார்ப்போன்னு பார்த்தேன் நல்லா வந்துச்சு சரி நல்லா வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாலஞ்சி நாளையில் திருப்பிச் சரியாக வரலை சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி முட்டை ஊற்றி போட்டால் சரியாக வரும் தோசை அப்படின்னாங்க சரின்னு நாங்கள் முட்டையும் ஊற்றி ட்ரை பண்ணுனோம் போட்ட அதுவும் வரலை அப்போயும் சரி சப்பாத்தி போடலான்னு போட்டால் சப்பாத்தியும் ஒழுங்காக வரலை கருகி ஒருமாறி தீஞ்சி அந்தமாறி சரி இல்லாமல் போயிடுச்சி சரி வேறு என்ன தான் பண்ணலாம் இப்படி செய்யுங்க அப்படின்னாங்க சரி பழக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி அதில் எண்ணெ தடவி பார்த்தோம் இல்லை கஞ்சி ஊரி இது தண்ணியை வையிங்க அப்படின்னாங்க எல்லாமே செஞ்சு பார்த்தோம் ஆனால் எதுவுமே ஒர்க்அவுட் ஆகல தோசை கல்லு என்னாடா இவ்வளோ மோசமாக இருக்குதே தோசை கல்லு என்ன பண்ணுறதுன்னு தெரியலயே இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் குவாலிட்டி இல்லை எதுவுமே நமக்குப் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடய இருந்தோம் அப்புறம் சரி இது எதுக்குமே சரி ஆகலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்ட்டு சரி இனிமேல் இந்தத் தோசை கல்லை வாங்கக் கூடாது எங்கேயுமே நம்ம வாங்கினா நல்ல இன்னும் கம்பெனியாக பார்த்து நல்ல ப்ராண்டா வாங்கணும் இது சரி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது இதுமாரி தோசை கல்லு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல எதுக்கு இந்தமாதிரி குவாலிட்டி இல்லாததெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்குத் தெரியலை இப்படி காசுக்காக எல்லாத்தையும் வந்து கம்மி விலைக்கு கொடுத்து பொருளை வீணாக்குறாங்க